இப்போ டே டூ டே லைஃபில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரெஸ் வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா டே டூ டே லைஃபில் நம்ம வந்து டிரெஸ் வியர் பண்ணிட்டுருக்கோம் ஸோ வந்து இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம் காலேஜ் போகிறோம் ஸ்கூல் போகிறோம் டெய்லி இப்போ ஸ்கூல் டைம்ஸில் அப்படின்னா ஒன்லி யூனிஃபார்ம்ஸ் மட்டும் போட்டு போவோம் ஸோ வந்து டூவு வந்து நம்ம டூ பார்ட்ஸ் வந்து நம்ம வச்சிருப்போம் ஸோ வந்து ஒன்று இல்லைன்னா இன்னொன்று நம்ம வந்து வியர் பண்ணிப்போம் ஸோ வந்து நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஸ்கூல் டைம்ஸில் வந்து நமக்கு வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டோம் தண்ணியை ஏன்னா ரெண்டு யூனிஃபார்ம்ஸ் நமக்கு பேர் இருக்கும் ஸோ வந்து ஒன்று போட்டுக்கிட்டாலும் இன்னொன்று துவைக்கிறத்துக்காது இருக்கும் ஸோ வந்து ரெண்டு மாற்றி மாற்றி நம்ம வந்து போட்டுட்டுருக்கலாம் ஸோ காலேஜ் டேஸில் ஒரு ஒருத்தவங்களுக்கும் வேரி ஆகும் ஏன்னா டிஃப்ரெண்ட் கலர் டிரெஸஸ் இருக்கும் ஸோ வந்து டெய்லியும் ஒரு ஷால் ஒரு பேண்ட் ஒரு டாப் வாட்டவர் இட் இஸ் எது வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வியர் பண்ணுவோம் ஸோ வந்து அந்த டைமில் நமக்கு எப்படின்னா துணி துவைக்கிற வந்து ரொம்ப அதிகம் டைம் எடுக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா ஒன் டே ஒரு டிரெஸ் வியர் பண்ணிட்டிங்க அப்படின்னா புது டிரெஸ் அன்னைக்கு தான் நீங்கள் போடுறிங்க அப்போ தான் நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதை வந்து நல்லா ஒரு வெயிலில் வந்து நார்மலாக நம்ம வந்து வெளியில் போயிட்டு காய வைக்கலாம் ஏன்னா நான் வந்து சன் வந்து அவ்ளோ பவர் நம்மள உடம்புல உள்ள கிருமிகள் அனைத்தையும் எடுக்கிற ஒரு பவர் இருக்குது சன்கிட்ட ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒன் டே வந்து அந்த டிரெஸ் வியர் பண்ணிட்டோம் அப்படின்னா தூக்கி நம்ம வந்து என்னா பண்ணிடலாம் வெயிலில் போட்டுடலாம் இப்போ நாலாம் எப்படின்னா அப்படி தான் பண்ணுவேன் இப்போ ஜீன்லாம் வந்து மோரோவர் வந்து துவைக்கவே கூடாது ஏன் அப்படின்னா அதில் வந்து துவைச்சாலுமே ஈஸி டைமில் காயவே காயாது ஒரு வந்து சம்மர் டைமில் மட்டுந்தான் காமியும் வின்டர் டைமில் வந்து எப்படின்னா ரொம்ப ஈரமாக தான் இருக்கும் போட்டாலும் நமக்கு வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஸோன் இருக்காது ஸோ ஈரமாக இருந்துட்டுருக்கும் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டைமில் வந்து சம்மர் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்வேஸ் வந்து நல்லா வெயிலில் காய வைப்போம் துவைச்சாலுமே ஆனால் வந்து காய வைக்கிறது சனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வின்டர் டைம்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் துவைக்காம கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம காய வைக்கலாம் ஸோ வந்து தண்ணி வந்து நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்படி நம்ம வந்து செலவு இந்த மாதிரி நம்ம வந்து மிச்சம் பண்ணனும் அப்படின்னா ஸோ தண்ணிய வந்து நம்ம எவ்ளோவோ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம்